கிணற்றிலருந்து மின்சாரம் மோட்டார் மூலமாக தண்ணி எடுக்கிறோம் எப்படி பயன்படுதுங்கிறது பயன்படுத்துறமும் எனக்கு தெரியும் எப்படி ஆன் பண்ணுறது எப்படி ஆஃப் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியுது இப்போல்லா வந்து ஃபோன்லருந்தே நம்ம ஆஃப் ஃபண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கிலாம் இந்தமாதிரி வசதிகள்லாம் வந்துடுச்சு ஈஸியாகத்தான் இருக்கு அதை ஆப்ரேட் பண்ணுறது